உடற்பயிற்சிக்கும் யோகாவுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ட் இருக்கு இப்போ உடல் செ பயிற்சி வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் யோகா அப்படி கிடையாது நம்ப ஈஸியாக பண்ணலாம் உடற்பயிற்சி வந்து எல்லலோராலையும் வந்து பண்ண முடியும்னா அது முடியாது அப்படி கிடையாது ஆனால் யோகா வந்து பெரியவங்கள் பண்ணலாம் சின்னவன் சின்னவங்கள் பண்ணலாம் ஏன் குழந்தைங்க கூட பண்ணலாம் முடிஞ்சால் நம்ம சொல்லி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் குழந்தைங்க கூட பண்ணலாம் ஏன் இப்ப கர்ப்பமாக இருக்கறவங்க கூட பண்ணலாம் அவங்களுக்கும் வந்து யோகாலாம் இருக்குது அதுவும் அவங்க ஈஸியாக பண்ணிடுவாங்க வயசானவங்க அந்தமாதிரி இருக்கிறவங்க கூட யோகா பண்ணலாம் உடற்பயிற்சியும் பண்ணலாம் இருந்தாலும் அவங்க வயசு அவங்க இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி செய்ய ஒத்துழைக்காது ஆனால் எனக்கு வந்து உடற்பயிற்சியோட யோகா தான் ரொம்ப பிடிக்கும் உடற்பயிற்சி செய்யும்போது நம் உடம்பலாம் கை கால்லாம் வலியாக இருக்கும் அதை செஞ்சுட்டு வந்தாலே நம்பளுக்கு வந்து வீட்டில் வந்து வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது நமக்கு ஒரு கஷ்டமாகருக்கும் ஆனால் பட் பட் ஆனால் யோகா செஞ்சோம்னா நம்ப மனது ஒரு நிலைப்படுத்தி தான் நம்ப மோஸ்ட்லி செய்வோம் அப்படி செய்யும் போது ஒரு நிலைப்படுத்தும்போது அந்த மனது அமைதி ஒன்று கிடைக்கும் நம்ப எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் இந்த யோகா செய்யும்போது அவ்வளோ ஒரு மனநிலமை வந்து அமைதியாக இருக்கும் அதை செஞ்சுட்டு வரும்போது அந்த ஸ்ட்ரெஸெல்லாம் கொறஞ்சு போய் அவ்வளோ ஒரு அது ஒரு ஹாப்பின்னு சொல்ல முடியாது ஒரு அமைதியும் சொல்ல அது ஒரு அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும் யோகா செஞ்சால் உடற்பயிற்சி செய்யும்போது எனக்கு ஆனா உடற்பயிற்சியோட யோகாதான் பிடிக்கும் உடற்பயிற்சி எல்லோராலையுமே செய்ய முடியாது ஒரு சில உடற்பயிற்சி வந்து எல்லாருக்குமே ஒத்து வராது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ட் என்னென்னா அது ரொம்ப உடற்பயிற்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யோகா வந்து ஈஸியாக பண்ணலாம் இதுதான்